இப்போ எங்கள் வேலையே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கணக்கர் நமக்கு எழுத்து வேலை தான் பொழுதன்னைக்கும் நோட்டை வந்து கருப்பாக்குறது தான் வேலை இங்கே ய எங்களுக்குல்லாம் வந்து நாநூறு பக்கம் ஐநூறு பக்கம் ஒரு பேரேட் இருக்கும் அதை எழுதி எழுதி எழுதி கருப்பாக்க வேண்டியதுதான் இதுக்கு வந்து அங்கே அலுவலகத்தில் வந்து ஒரு டேபுள் சேர் அந்த பேடு வச்சு எழுதுறதுதான் வாட்டப்படும் மற்றப்படி கீழே உட்காந்து எழுதுறது கீழே உட்காந்து டெஸ்க் வச்சு எழுதுறதுங்கிறதெல்லாம் நமக்கு வாட்டப்படாது அலுவலகத்துல பேடு சேர் அந்த பேடு வச்சு எழுதும்போது ரைட்டிங் பேடை வச்சு எழுதும் போது தான் நமக்கு எழுதுறதுக்கு வாட்டப்படும் எங்களுடைய ஒரு நாளைக்கு எ எட்டுமண் நேரங்கறது பத்து மண்நேரம் சமயத்தில் பன்னெண்டு மண்நேரம் கூட எழுதிக்கிட்டே இருக்கறது தான் வேலை எழுதி எழுதி எழுதியே அது எங்களுக்கு பழகிப்போச்சு இங்கே எழுதுறதுங்கறது நமக்கு அது நம்மளோட லைஃப்போட ஒன்றி போனதுனால் அந்த எழுத்து வேலைங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சமானதா போயிடுச்சு கணக்கு வழக்குகள்லையும் அதே மாதிரி உட்காந்து எழுத ஆரம்பிச்சோம்னா நேரம் போறதே தெரியாது அது ஒரு கணக்கு எடுத்தோம்ன்னா அதை டேலி பண்ணிப்புட்டுதான் எழுதி வ முடிச்சிக்கிட்டுதான் நோட்டை வைக்கணும்ங்கிற சூழ்நிலை வரும் போது எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் எங்களுடைய வேலையாகப் போச்சு